கைவினைப் பொருட்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா அந்த கலை பொருள்கங்கிறப்போ நம்ம இப்போ டெய்லரிங் கடைக்கே வந்து நூல் வாங்கப் போகிறோம் அப்படின்னம்னா இப்போ ஒரு நூல் வாங்கிறது ரெண்டு நூல் வாங்கிறது அப்படிங்கிறப்ப விலை கொஞ்சம் எச்சாக தெரியுது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பண்டலாக அப்படியே வாங்கிக்கிறோம் எல்லா கலரும் இருக்கிற மாதிரி கோனாக வாங்கிக்கிறோம் அப்படி வாங்கிறப்ப வந்து விலை மலிவாக கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு நல்ல யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கைவினைப் பொ இந்த தறி ஓட்டுறாங்க இல்லைங்க அவங்களுக்குமே வந்து அந்த பாகு சுற்றுறக்கான நூல்கள் எல்லாம் வந்து மலிவு விலையில் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க அந்த சங்கத்து மூலமாகவும் அந்த கூட்டுறவு சொசைட்டி மூலமாகவும் அவர்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கிது அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து கு நல்லா இருக்கிறது நம்மளுக்கு கேட்குறக்கெல்லாம்